இந்த மீன் பிடிக்கறத பற்றி சொல்ல விரும்புகிறேன் ஆனால் மீன் பிடிக்குறது வந்து மீனவர்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் கடலுக்குள்ள போய் பல இடங்களில் வலைகளைப் போட்டு மீன்களை கொண்டு வருவாங்க அந்த அவங்க வந்து நிறைய மீன் அந்த படகுகள்லையே வந்தால்க தான் அவங்களுக்கு அது ஒரு வெற்றியாக தெரியும் அப்படியே இல்லைன்னு சொன்னால் அது போய் பிரயோஜனமே இல்லாதமாதிரி இருக் அப்போது அவங்க வந்து நிறைய மீன் பிடிச்சி கொண்டு வரும் பொழுது அவங்க குடும்பம் அவங்களோடு கூட போய் வேலை செஞ்சவங்க எல்லோருமே ஒரு நல்ல ஒரு அதாவது நல்ல வருமானம் கிடைக்கும் எப்படியாவது இந்த மீன்பிடித்தொழில் வந்து கஷ்டமானாலும் அது ஒரு நிறைய மீன்கள் வரும் பொழுது அவங்களுக்கு அது பெரியந்த மிகுந்த சந்தோஷமா இருக்கும் அதை நாம் பல தடவை பார்த்துருக்குறோம் இப்படியாக அந்த வெற்றி எல்லாம் அவங்களுக்கு நிறைய மீன் பிடித்துக்கொண்டு வந்தால் தான் அவங்க அது ஒரு வெற்றியாக கொண்டாட முடியும் சும்மா ஒரு ஒரு மீனும் இல்லாதபடி வந்தால் அதே அது அந்த கடலில் நாங்கள் போய் மெனக்கெட்டது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் அதனால அவங்களுக்கு ஒரு வெற்றின்னு சொன்னால் நிறைய மீன் வரணும் அவங்க குடும்பத்துக்கு நல்ல உண்டான வருமானம் நிறையா வரும் கூட மீன் பிடிக்க போனவங்களுக்கு நல்ல குடும்பங்களுக்கு நல்ல வருமானம் வரும் என்பதைச் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்